தொழில்நு தொழில்நுட்பத்தால் விவசாயத்துறையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குதுன்னா அந்தக் காலத்தில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவாக நம்மளாக வந்து பண்ணுறோம் அந்த இது வர்றணும் இந்த விவசாயம் பண்ணுறப்போ ஒரு ஒரு இதுவாக நம்மளா நட்டம் ஆனால் இப்போ பார்த்திங்கனா தொழில்நுட்பம் இது அதிகமாயிருச்சு ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு கருவியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ஒரு கருவி கண்டுபிடிச்சதுனால அது அது வேலையை அதுவே செய்யுது அப்புறம் விளைச்சலை அதிகரிக்க என்னென்ன சாதனங்கள் அப்போல்லாம் வந்து இப் அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு எல்ல எதுவாக இருந்தாலும் இயற்கையாகவும் இப்போது நிறைய வந்து சாதனங்கள் பயன்படுத்திக்கி பூச்சிக்கொல்லிகள் நிறைய விஷயங்கள் எல்லாமே செயற்கையாக கலக்கிறதுனால நம்மளால அந்த விவசாயத்தை நம்மளுக்கு இது பண்ண முடியல அந்தக் காலத்து விவசாயத்துக்கும் இப்போது நடக்கும் விவசாயத்திற்கும் என்ன வித்தியாசம்னால் அப்போ வந்து அப்போல்லாம் அப்போ இருந்த விவசாயத்தில் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்துது நம்ம அந்த விளைச்சல்கள் எல்லாமே அப்போ நல்லா இருந்தது ஆனால் இப்போது அதுஅதுக்கு தொழில்நுட்ப தொழில்நுட்ப இது கருவி வந்ததனால எல்லாமே செயற்கையாக மாறிடுச்சு அதுதான் அந்தக் காலத்துக்கும் இந்தக் காலத்துக்கும் உள்ள விவசாயத்திற்கு வித்தியாசம்